இப்போது ஊடகங்கள் வழியா தான் குலந்தைங்கள்லாம் டென்த் ஆகட்டும் டுவெல்த் ஆகட்டும் நிறைய குலந்தைங்க வந்து டவுட் இருந்தால் மிஸ் கிட்ட கேட்க முடியல அப்படின்னா கூட இப்போ நிறைய ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி அந்த டவுட்டை வந்து க்ளீயர் பண்ணிக்கிறாங்க முதலல்லாம் நம்ம டியூசன் வச்சு மிஸ்கிட்ட போய் இந்த டவுட்டு அந்த டவுட்டுனு நம்ம கேட்போம் இப்போது அப்படி இல்லாமல் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க கல்வியிலேயே அதை வந்து என்க்ரேஜ் பண்ணுறமாதிரி நிறையா தமில்நாட்டில ஆப்புங்கள்லாம் இருக்குது அதை அதில் வந்து நம்ம என்ன டவுட் அதில் கொடுத்தோம்னா அதை நமக்கு வந்து அதில் டீட்டைல்டான ரிசல்ட் வந்து கொடுத்தர்றாங்க அப்போது எனக்கு தெரிந்து நான் நிறையா ப்ரைவேட் ஸ்கூல்ல எப்போவுமே அவங்க தனியாக வந்து ஒரு எஜுகேஷனுக்காக அவங்க தனியாக ஒரு ஆப்பு ஓப்பன் பண்ணி அதில் எல்லாம் ஸ்டூடண்ட்ஸையும் வந்து கேதர் பண்ணி அதில் என்ன பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா எதாவது அவங்களுக்கு க்ளாஸ் தேவைப்படுதா இல்லை என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டு அதில் நான் அவங்க வந்து அது நிறையா இது க்ளியரன்ஸ் பண்ணுற பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்போது நமக்கு த எது எதில் முதல்லலாம் நம்ம அவங்க மிஸ்ஸை தான் போய் பார்க்கணும் பேசணும் அவங்ககிட்ட டவுட்டு கேட்கணும் இப்போ அப்படி இல்லாமல் நிறையா ஊடகங்கள்ல ஃபோன்ல நிறையா ஆப் இருக்குது அப்புறோம் வாட்ஸ்அப் மெஸேஜஸ்லாம் இருக்குது அதில் நம்ம என்ன டவுட் போட்டோமோ அதுக்கு அவங்க க்ளியர் பண்ணி கொடுக்குறாங்க அதிலலாம் பார்த்து நிறையா இப்போ ப பசங்கலாம் நிறையா டெவலப் ஆயிட்டு தான் வராங்க நல்லா இப்போ எந்தளவுக்கு மார்க் அப்போல்லாம் த்ரீ ஹண்ட்ரட்னால் போதுமான மார்க்காக இரு இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை இப்போ நல்லா என்ன சராசரி மார்க்கே த த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலேலாம் குலந்தைங்க எடுக்க ஆரம்மிச்சிட்டாங்க அரசு ஸ்கூல்லையுமே வந்து அரசு பள்ளியிலேயுமே அவங்க நல்லா எஜுகேஷன் கொடுக்குறாங்க அவங்களும் வந்து ஃபோன்ல ஆப் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு மெஸேஜ் அனுப்புகிறாங்க அப்போ சில சில இடங்கள்ல வந்து அது பொருட்படுத்துகிறது இல்லை சில இடங்கள்ல வந்து நல்லா எஜுகேஷன் குலந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நிறையா முயற்சி எடுக்கிறாங்க நான் இன்னும் மு சில முயற்சிகள் தேவை குழந்தைகளுக்கு அவங்க அந்த குழந்தைகள் மட்டும் இல்லாமல் இந்த பே டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஊடகங்கள் வழியா வந்து நிறையா எஜுகேஷனை கொண்டு வரணும்னு சொல்லி விரும்பப்படுறோம்